எனக்கு வந்து எந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எயிட்டிஸ் சாங்ஸ் ஸோ வந்து இந்த பஸ்லலாம் ஓடும் மினி பஸ்லலாம் நம்ம வந்து ஸ்கூல் போகும் போதோ காலேஜ் போகும் போதோ மினி பஸ்ஸில் வந்து இந்த மாதிரி பிரைவேட் பஸ்லலாம் வந்து நல்லா சாங்ஸ் வந்து எயிட்டிஸ் சாங்ஸ் வந்து நல்லா ஓடிட்டுருக்கும் ஸோ வந்து இந்த எருக்கஞ் செடியோரம் இறுக்கி பிடிச்ச என் மாமா அந்த சாங்கு அந்த சாங்லாம் வந்து கேட்க கேட்க வந்து இன்று வரைக்கும் இந்த இயர் வரைக்கும் யாருக்கும் வந்து அலுத்து போகாத ஒரு சாங்குனா அது வந்து எயிட்டிஸ் சாங்ஸு இன்று வரைக்கும் நானும் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் ஈவன் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஸோ வந்து எயிட்டிஸ் சாங்ஸ் வந்து நம்ம வந்து கேக்க கேட்க கேட்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா அலுத்து போகாத ஒரு பாட்டு அப்படின்னா எயிட்டிஸ் சாங்ஸ் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வர்றப்போ ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸோடயோ நம்ம வந்து ஃபேமிலிஸோடயோ வெளில போகிறப்போ ஒரு டூரிஸ்ட் போகிறப்ப நம்ம வந்து குத்து சாங்ஸ் கேட்போம் ஸோ வந்து ஃபோல்க் சாங்ஸ் வந்து நல்லா குத்து சாங்ஸுனா வந்து யுவனில் இருக்கிற சாங்ஸ் வந்து நல்லா மேலே ஏறி வாரோம் எறங்கி நில்லு அந்த சாங்கு கோடான கோடி அந்த சாங்லாம் வந்து நல்லா வைப் கொடுக்கும் தீப்பிடிக்க தீப்பிடிக்க சாங் இதலாம் வந்து ரொம்ப வைப் இருக்கும் நான் வந்து எப்பயுமே வந்து ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி ஒரு ஜாலி மோடில் இருந்தாலும் சரி மோர் ஓவர் வந்து நான் ஜாலியாக தான் இருப்பேன் ஸோ வந்து நான் ஜாலியாக இருக்கிறப்ப வந்து நான் வந்து நல்லா குத்து சாங் என் சாங்கில் உள்ள பிளே லிஸ்ட்டில் வந்து போட்டு கேட்பேன் ஸோ வந்து எனக்கு குத்து சாங்குனா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து குத்து சாங் வந்து எப்பயுமே கேட்டுட்டு நான் அந்த வைபில் தான் இருப்பேன் ஸோ வந்து பஸ்ஸில் போகும் போதுமே நமக்கு வந்து பழக்கப்படாத பாட்டெல்லாம் இருக்கும் ஸோ வந்து பஸ்ஸில் போகும் போது அந்த பாட்டு கேக்கிறப்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த பாட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம ஹெட்ஃபோனில் போட்டு நம்ம கேட்டுட்டுருப்போம் ஸோ வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம டிராவல் பண்ணி போயிட்ருக்கிறப்ப இடையில எங்கேயாது ஒரு பாதி வழியில் நிப்பாட்டுவாங்க அப்போது ஒரு கடையில் வந்து ஒரு சாங் ஓடும் ஸோ அந்த அந்த ஒரு இந்த ஸ்பீக்கரோட எஃபெக்ட்டில் வந்து நம்பளுக்கு வந்து அந்த மியூசிக்கை வந்து ரொம்ப லைக் பண்ண தோணும் ஸோ வந்து அந்த மாதிரி பாட்டெல்லாம் நம்மளுக்கு கேட்கும் போது ஸோ இந்த மாரிலாம் நம்ம இதில் வந்து நல்லா சாங்ஸ்லாம் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு தோணும் ஸோ எனக்கு வந்து குத்து பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது தான் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு இப்போ ஒரு டீம் அவுட் போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு குத்து பாட்டு போட்டு நம்ம பாட்டுல ஒரு தாறுமாறாக டான்ஸ் ஆடிட்டு இருப்போம் ஸோ வந்து ஒரு தாறுமாறாக டான்ஸ் ஆடுவோம் பைத்தியம் மாதிரி டான்ஸ் ஆடுவோம் ஸோ வந்து ஒரு இதுவே இருக்காது நல்லாயிருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போகும் போது ஒரு ஜாலி பாட்டு கேட்டுட்டு போகும் போதும் செம வைபாக இருக்கும் ஸோ வந்து எனக்கு வந்து குத்து சாங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் மெயினாக வந்து ஏ ஆர் ரகுமான் சாங்ஸும் சரி விஜய் ஆண்டனி சாங்ஸும் சரி இப்போ விஜய் ஆண்டனியோட ரீசெண்டான சாங்குலாம் வந்து செம்ம குத்து சாங்காக இருக்கும் இந்த மச்சக்கன்னி ஒத்திக்கிச்சு அந்த சாங்கெல்லாம் வந்து நான் வந்து ஆஃபீஸ்லலாம் டான்ஸ்லாம் கூட ஆடுனே ஏன்னா நல்லாயிருந்துச்சி அந்த சாங்லாம் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அதலாம் வந்து ஆதி காலத்தில் வந்த சாங் அதெல்லாம் இப்போ கேட்க கேட்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகுது அதேமாதிரி பழைய காலத்து பாட்டுலாம் வந்து இப்போ டிரெண்ட் ஆகிட்ருக்கு ஸோ வந்து எனக்கு வந்து இப்போது உள்ள குத்து சாங்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்தந்த இடத்துல கேட்பேன் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும் போது கேட்பேன் ஆஃபீஸில் வந்து ஒரு டாஸ்க்கு சம்பந்தமாவோ எதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னா ஒரு சாங் கேட்டுட்டு தென் வந்து ஒர்க் பண்ணால் நல்லா ஒரு ஒரு ரிலீஃபான வந்து ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகிறத்துக்காக நம்ம வந்து சாங் கேட்போம் ஸோ வந்து மைண்ட் ரெஃப்ரெஷ்ஷஸுக்காகவே நம்ம வந்து சாங் கேக்கிறது வந்து ரொம்ப நல்லது